ஹலோ பெ இதானே நம்பரு ஹலோ பெயிண்ட்ருங்களா நான் கீழ்தாங்கிக்குப்பத்துலேருந்து பேசுகிறேங்க ஞானசுந்தரி நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு பெயிண்ட்டு பெயிண்ட் அடிக்கணும்

ஒரு ரெண் நாளைக்கு வாங்க

என்ன கலர் பெயிண்ட்டுனா எல்லோ கலர் பெயிண்ட்டு அடிக்கணுங்க எவ்வளோ ஆகும் ஆ ரெண்டு மாடி வீடு ஆமாங்க புதுசாக கட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளோ செலவாகும் ஒரு நாளைக்கு ம் நாளைக்கு எப்போ வரீங்க என்னைக்கு வரீங்க நாளை காலை பத்து மணிக்குங்களா ஆ ஆளு நீங்கள் கூட இழுட்டுட்டு வருவீங்களா இல்லை நாங்கள் ஆள் பார்த்து வச்சுருக்கணுமா அஞ்சு பேரு வரீங்களா சரிங்க நீங்கள் என்ன ஏ உங்கள் பெயரு என்னாங்க பேர்பெரியான்குப்பங்களா எங்கள் அட்ரஸா ஞானசுந்தரி கீழ் தாங்கிக்குப்பம் போ அதே போஸ்ட்டு அதே ஸ்ட்ரீட் ஆ சரிங்க எவ்வளோ செலவாகுங்க அமௌண்ட் ஆய் ஒரு நாளைக்கு ஆயரருபா ஆகுங்களா சரி ஒரு ரெண்டு நாளைக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆ சரிங்க காசு கையிலே நாங்கள் கொடுத்தட்றோம் நீங்கள் ரெடியாக ஆளை இழுத்துக்குன்னு நீங்கள் ரெடியாக வந்துடுங்க பத்து மணிக்கு கரெக்டா ஆ சரி

ரெண்டு நிமிடம் ஆகிருக்குமா